கவின் அம்மாவா உங்கள் பையனுக்கு ஸ்கூலில் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்ல அதனாலே காலையில் என்ன சாப்பிட்டாப்ல என்ன பண்ணிணாப்ல ம் அடிக்கடி இந்த மாதிரி மயக்கம் வரு அடிக்கடி மயக்கம் வருங்களா ஆ வந்து டயட் ஆகி ஒரு மாதிரி விழுந்துட்டாப்ல அதுதான் சரி படுக்க வைச்சுருக்கோம் இல்லை நீங்கள் வந்து வரிங்களா வந்து கூட்டிகிட்டு போறிங்களா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள்

இல்லை காமிச்சு ஆஸ்பத்திரியில் கொடுத்துட்டு மாத்திரை கொடுத்து தான் படுக்க வைச்சுருக்கோம் அதனாலே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் படுத்து தூங்குறாப்ல ரெஸ்ட் எடுக்குறாப்ல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க ஆ தேங்க்யூ தேங்க்யூ பின்னே ஆ சரி